ஹலோ குட் ஆஃப்டர்நூன்ம்மா சொல்லுங்கள் ஆ இருக்குது நீங்கள் எந்த மாதிரி ஜாப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அ இருக்குதுக்கு நீங்கள் என்ன ரேஞ்ச்சில் சேல்ரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க இப்போ பிகினிங்க்கு ஒரு ஃபோர் தௌசண்ட் கொடுப்பாங்க அப்புறம் போக போக இன்க்ரீஸ் பண்ணுவாங்கள் நீங்கள் எப்போ வேணால் வாங்க ஆஃபீஸ்க்கு ஆஃபீஸ் ஒர்க்கிங் டைம் வந்து நயன் தேர்ட்டி டூ டுவெல் தேர்ட்டி அதுக்கு அப்புறம் ஈவினிங் ஃபோர் தேர்ட்டி டூ சிக்ஸ் தேர்ட்டி

இல்லைல்ல இருக்காது இப்போ தான் பேசிட்டிங்கல்ல ஆ அதெலாம் எதுவும் இருக்காது ம் ஓகே தேங்க் யூ